எப்பா டீ கடைக்கார்ரே டீ ஒரு பார்சல் தாப்பா நல்லா சூடாக இருக்கணும் போட்டியாப்பா சரிப்பா போடுப்பா போடுப்பா போடப்பா சூடாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் டீயி ஆஆ ஐயா என்னாயா கவரு இது கொஞ்சம் நல்ல கவரு தான் போட்டா என்னாப்பா காசு எவ்வளோ காசுயா வாங்குறீங்க நாங்கள் என்ன இங்கே இருந்து வயக்காட்டில் கொண்டு போய் ஆளுங்களுக்கு கொடுக்கற வரைக்கும் டீ சூடாக இருக்க வேணாப்பாப்பா கொஞ்சம் சூடாப் போடுங்க கவர் கொஞ்சம் மொத்தமாக கொடுங்க இல்லாட்டி இன்னும் ஒரு ரெண்டு கவர் சேர்த்து தான் போட்டு கொடுங்களேன்யா இப்படி கொண்டு போனால் எப்படி போகிறதுக்குள்ள எல்லாம் உருகிரும் உருகி உடஞ்சி கீழே ஊத்திடும் கொஞ்சம் நல்ல இது ரெடி பண்ணிக் கொடுங்கப்பா இல்லாட்டி பேசமால் சொல்லிடுங்க தூக்குப்போனி எடுத்துகிட்டு வாங்க இல்லாட்டி ஃப்ளாஸ்க் எடுத்துவாங்கன்னு சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கனு வெச்சிக்கோங்களேன் நாங்க பாட்டுல எதையா ஒரு நீங்கள் கொடுப்பீங்கன் நாங்கள் வர மாட்டோம்ல கொடுத்தா நல்லதாக கொடுங்க இல்லாட்டி போடிலே போட்டுருங்க அது ஃப்ளாஸ்க்கு இல்லாட்டி தூக்குபோனி கொண்டாங்க அப்படினு சொல்லி நல்லதாக கொடுப்பா